நம்ம கோயமுத்தூர் மாவட்டம் பொறு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கு முக்கியமான சில உள்ளூர் தொழில்களாக இல்லை வணிகங்களான்னு பார்த்தா ரெண்டுமே முக்கியம் தான் சொல்லுவேன் ரெண்டுமே இப்போ முக்கியமான ரோல் பிளே பண்ணிகிட்டு தான் இருக்குது எப்படி ஒரு சிறு சு சிறு குறு தொழில்கள் எவ்வளோ இருக்கோ எல்லோருமே நிறையா தொழில்கள் சின்ன சி சின்ன சின்ன தொழில்கள் இருக்குது அதே மாதிரி பெரிய வெளிய ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது காலேஜஸ் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து தான் வந்து நம்ம கோயமுத்தூரை பொருளாதாரமாக பொருளாதாரத்தை வந்து இவ்வளோ உயர்த்துகிறதுக்கு காரணமாக இருந்துருக்குது நம்ம இது தான் அது தான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதையும் சொல்லியிருக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் சிறு குறு தொழி சின்ன ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸெலாம் நம்ம கோயம்த்தூரில் இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பெரிய பிஸ்னஸ் சின்ன பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வேர்ல்ட் லெவலில் கிரைண்டரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிட்டுருக்காங்க லக்ஷ்மி கிரைண்டர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆரம்பிச்சவுங்க இப்போ வேர்ல்ட் லெவலில் எல்லா பக்கம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் பண்ணியிட்டுருக்காங்க அப்படி பார்க்கும் போது நம்ம கோவை கோயபுத்தூரின் ஓட பொருளாதாரத்துக்கு வந்து ரெண்டுமே முக்கியம் தான் சிறு குறு தொழில்கள் அதே மாதிரி கடன் கடன் கொடுத்தாலும் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிணாலும் அதை அதுக்கு விதிமுறைகள் கடுமையாக இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதே டைம் வந்து தொழில் தொழில்கள் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா எல்லோருமே அந்த கடனையும் கட்டிகிட்டு கரெக்டாக இது பண்ணியிட்டுருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது